ஹலோ ஹலோ ஃபிஷ் மார்க்கெட்டா இது மீன் வாங்கணும் கெண்டை மீன் ஒரு கிலோ என்னென்ன மீன் வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது கெண்டை ஒரு கிலோ வேணும் எறால் ஒரு கிலோ வேணும் வஞ்சிரம் மீன் இருக்கா அது அது ஒரு மீன் ஃபுல்லாக வேணும் அந்த வஞ்சிரம் மீன் வேணும் அதுக்கப்புறம் வந்து நண்டு நண்டு ஒரு ஒரு கிலோ

எறால் ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ வஞ்சிரம் மீன் ஒன்று ஆமாம் எங்களுது செஞ்சியில் இருக்குது இப்போ வர முடியாத இடத்துல இருக்கோம் அங்கே வீட்லேயும் யாரும் இல்லை அங்கே வந்து வாங்கிக்க முடியாது எங்களுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வேணும் கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து அனுப்பிவிட முடியுமா ஆ சொல்லுங்கள் எவ்வளோ வெலை ஆகுது டெலிவரி சார்ஜோட சேர்த்தே சொல்லுங்கள் எவ்வளோ என்ன ஏதுன்னு

சரிங்க நண்டு வஞ்சிரம் அது கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லை நீங்கள் எப்படியும் வாங்கி இவ்வளோ தூரம் கொடுத்து அனுப்புறீங்கனா அது அவ்வளோ நேரம் ஆகுதுல்ல கொஞ்சம் ஸ்மெல்லலாம் வந்துடும் அது எப்படி இருக்கும் என்னன்றது தெரில அதில் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல சரிங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் பார்த்து பேசுங்க ஒ சரிங்க சரிங்க வச்சிடுறேன் ம் சரிங்க அவ்வளோ தான்ங்க அது சீக்கிரமாக அனுப்பி விடுங்க கொஞ்சம் சரிங்க ம் தேங்க்ஸுங்க